ஹலோ வணக்கம் சார் ஆ சார் நான் சுகருக்கு டெஸ்ட்டு எடுத்திருந்தேன் சார் ரிப்போர்ட் வந்துடுச்சுங்களா சார் ம் பார்த்து சொல்லுங்கள் சார் ஐயையோ சார் இன்னும் நான் மெடிசனே எடு மெடிசனே எடுத்துக்கிறது இல்லை சார் காலையில் டீ குடிப்பேன் மத்தியானம் டீ குடிப்பேன் நைட்டும் குடிப்பேன் நல்லா சுகர்லாம் நிறையா போட்டு சாப்பிடுவேன் சார் ஆ ஆ இப்போ எப்படி சார் குறைக்கிறது சரி சார் சரி சார் சரி சார் சரி சார் ஆ நான் ஆஸ்பத்திரியில் வாங்கிக்கலாமா இல்லை வெளியில் வாங்கிக்கலாமா சார் சரி சார்

சரி சரி சார் நாட்டு மருந்து எதுவும் எடுக்கலாமா சார் சரி சார் சரி சார் சரி சரி சார் சரி சார் சரி சார் நான் மெடிக்கலில் வந்து உடனடியாக மாத்திரை வாங்கிக்கிறேன் சார் ஓகே ஓகே சரி சார் நாளைக்கு நான் வரேன் சார் ரொம்ப நன்றி சார் ஓகே சார்